எனக்கு செடி வைக்கணுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது நம்மளா வளர்த்து நம்மளா அந்த பழத்தையோ இல்லை செய் இது காய் காயோ எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எந்த ஒது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் மருந்து அடிக்காமல் அந்த இது ஒரு மாட்டோடைய உரத்தை பேஸ் பண்ணி அதை நம்ம அந்த காய்கறியை வந்து விளைய வச்சு சாப்பிட்றதா இருக்கும் இது வந்து நம்மளுக்கும் சத்து எந்த வித நோய் நொடியும் நம்மளுக்கு வராது இப்போது செடி பூ வைக்க பூ செடி வைக்கிறபோது வந்து பூ வைக்குதுங்களா அந்த பூ பறித்து நம்ம வைக்கும் போது இது நான் வச்ச செடி இது எனக்கு இது அப்படினு சொல்லி சொல்லுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே வந்து காய்கறி இருக்கும் போது வந்து அந்த காய்கறியை பறித்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு அது சத்து பிளஸ் அது நம்மளுக்கும் வந்து ஒரு இது நம்ம நம்ம வச்சது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுன்ற மாதிரி ஒரு மாதிரி மன நிம்மதி கிடைக்கும் இதே வந்து வாழை கன்று வைக்கிறமா வாழை கன்று வைக்கும் போது அந்த வாழை இலையை இருக்குதுங்க அந்த வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அதேமாதிரி வந்து வாழை தண்டு வாழை பூ வாழை பழம் இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டதுனால் வந்து அது அது எல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பா அதை பார்க்கும் போது வந்து இது என் தோட்டம் இது இந்த செடி நான் வச்சது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லி மன நிம்மதியாக வந்து இருப்பேன்